நம்ம நாட்டு போக்குவரத்து இப்போ எப்படி இருக்குன்னா ஒழுங்கான ரூல்ஸ் கிடையாது கட்டுப்பாடு கிடையாது மக்கள் சும்மா தாறுமாறாக தான் பாட்டுக்கு போகறாங்க சும்மா எப்படி சொல்ல ஒரு ட்ராஃபிக் ரூல்ஸே இல்லை ட்ராஃபிக் போலீஸுமே கண்டுக்கிறது இல்லை ஃபைன் போடுறது இல்லை மக்கள் யாருமே ஹெல்மெட் போடுறது இல்லை ஹெல்மெட் போடாமல் சும்மா வண்டி ஓட்டிகிட்டு ஆக்ஸிடெண்ட் ஆகுது இந்த ட்ராஃபிக்காலையே நிறைய ஆக்ஸிடெண்ட் ஆயிட்டுருக்கு அதனால் நிறைய பேர் உயிரிழந்துட்டு இருக்காங்க இப்படி பைக்கு பைக்கில் போய் காரில் போய் மோஸ்ட்லி ரோட்டில் தான் இப்படி ட்ராஃபிக்கால் ஆக்ஸிடெண்ட் நிறைய ஆகுது கவர்மெண்ட் வந்து நிறைய ரூல்ஸ் கொண்டு வரணும் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்ட கூடாது ஸ்பீடாக வண்டி ஓட்டக்கூடாது பசங்களாம் ஒரு பைக்கில் மூணு பேர் நாலு பேருன்னு போகறானுங்க லைசென்ஸ் இருக்காது ஆர்சி புக்கு இருக்காது எதுவுமே இல்லாமல் பசங்க பதினெட்டு வயசே ஆயிருக்காது அதுக்குள்ளையே அவங்க வண்டி வேணும் அப்படினு சொல்லிவிட்டு வீட்டில் அடம் பிடிச்சி சும்மா வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் விடக்கூடாது அதுக்கு எல்லாம் ஃபைன் போட்டு கவர்மெண்ட் அதெல்லாம் தண்டிக்கணும் ட்ராஃபிக் ரொம்ப ட்ராஃபிக் ஆகுது நம்ம ஊரில் எப்படி சொல்ல இப்போ திடீர்ன்னு ஒரு ப்ரெக்னென்ஸியோ அவங்கள அர்ஜெண்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னா கூட ஒழுங்கான போக்குவரத்து கிடையாது அப்போவும் போகல அங்கே அவ்வளவு ட்ராஃபிக்கு இருக்கும் அப்போ தான் ரோட்டில் தான் வண்டி நிப்பாட்டி விட்ருப்பாங்க சரியான நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போக முடியாது பிள்ளைங்கள் அப்படி தான் ஸ்கூலுக்கு போகமுடியாது பஸ்ஸு ரொம்ப கூட்டமாக இருக்கும் பஸ்ஸும் ஒழுங்கா வராது திடீர்ன்னு பஸ்ஸும் வராது கவர்மெண்ட் பஸ்ஸு தான் பாதி நேரம் வரவே வராது பிள்ளைங்கள் பாதி பிள்ளைங்கள் வந்துவிட்டு வீட்டுக்கு தான் போகணும் காலேஜுக்கு ஒழுங்கா போகமுடியாது அதனால் பஸ்ஸு எல்லாம் விடுறதா இருந்தால் டெய்லியும் பஸ்ஸு விடணும் அப்போ தான் அவங்களால போக முடியும் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஒழுங்கா போக முடியும் மோஸ்ட்லி எப்படி ஆக்ஸிடெண்ட் ஆகுதுன்னா பசங்க எல்லாருமே ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டுறாங்க சரி அவங்க வந்து எல்லாரும் பார்க்கணும் சீன் சீன் போடணும் அப்படினு சொல்லிவிட்டு வேகமாக வண்டி ஓட்டுறாங்க அதை போலீஸும் கண்டுக்காமல் இருக்காங்க அப்படி விடக்கூடாது அப்படி வேகமாக ரொம்ப ஓவர் ஸ்பீட் போட்றவங்களை போகறவங்க அரஸ்ட் பண்ணலாம் ஃபைன் போடலாம் அவங்கள எதாவது பண்ணலாம் அவங்க சும்மா அசால்ட்டாக விடுறதுனால தான் அவங்களும் பயமே இல்லாமல் இப்படி பண்ணிவிட்டு இருக்காங்க ரூல்ஸ் கொண்டு வரணும் இன்னும் கடுமையாக பண்ணும் ஐயாயரூவா ஃபைன் போடுற இடத்துல பத்தாயரூவா போடலாம் அப்படி போட்டால் தான் அவங்களும் கேட்பாங்க அப்புறம் அங்கேயும் இங்கேயுமா போலீஸ் நிற்கலாம் நிற் நிற்க வச்சு ஆர்சி புக்கு இருக்கா அது எல்லாமே செக் பண்ணலாம் காலேஜில்லாம் எல்லாரும் பைக் வச்சுருப்பாங்க ஆனால் யார்ட்டையுமே லைசென்ஸ் எதுவுமே இருக்காது இங்கே காலேஜில் எதாவது ரூல்ஸ் கொண்டு வரலாம் லைசென்ஸ் இருந்தால் தான் இந்த பைக் எல்லாத்தையுமே காலேஜு உள்ளே விடணும் அப்படி இல்லைனா உள்ள விட மாட்டோம் அப்படினு சொல்லிவிட்டு போலீஸ் யாரையாவது நிற்க விட்லாம் அப்படி பண்ணலாம் அதுக்கப்புறம் ஹைவேல எல்லாம் யூடேர்ன் போட்டுறாங்க யூடேர்ன் போட இது பண்ணி குறுக்கால் இருந்த கல்லை எடுத்துகிட்டு அப்படி போகறாங்க அதனால அந்த கல்லால் நிறைய ஆக்ஸிடெண்ட் நடக்கும் அப்புறோம் ஹைவேல எல்லாம் ஃபாஸ்ட்டாக போய் எத்தனையோ ஆக்ஸிடெண்ட் நடக்குது லாரி காருன்னு ஒவ்வொரு ஆக்ஸிடெண்ட்டும் நடக்குது நிறைய பேர் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் சும்மா குடிச்சிவிட்டு அசால்ட்டாக வண்டி ஓட்டுவாங்க அப்படிலாம் வண்டி ஓட்டவே கூடாது அவங்க குடிச்சிவிட்டு வண்டி ஓட்டுறதுனால நிறைய ஆக்ஸிடெண்ட் ஆகுது நைட் டைம் எல்லாம் சும்மா குடிச்சிவிட்டு அவங்க ஜாலிக்காக குடிச்சிவிட்டு வண்டி ஓட்டுவாங்க அதனால் எவ்ளவோ ஆக்ஸிடெண்ட் நடந்துட்டுருக்கு அதனா அதே மாதிரிலாம் பண்ணக்கூடாது குடிச்சிவிட்டு வண்டி ஓட்ட கூடாது அப்புறம் மொபைல் ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறாங்க அப்படிலாம் பேசவே கூடாது ட்ரைவிங்கில் இருக்கும் போது ஃபோன் நம்ம தொடவே கூடாது சும்மா ஃபோன் பேசிக்கிட்டே ட்ரைவ் பண்ணணும்ன்னு நினைச்சோம்னா அப்போவும் எதா ஆக்ஸிடெண்ட் நடக்க தான் செய்யும் சும்மா நம்ம எதா பேசிகிட்டு இருப்போம் நம்ம கவனம் ஃபுல்லும் ஃபோன் பேசுறதில் தான் இருப்போம் அப்போ நம்ம ட்ரைவ் ஒழுங்கா பண்ண மாட்டோம் அப்படி பண்ணுறதுனால நம்பளுக்கு என்னாகும் ஆக்ஸிடெண்ட் தான் ஆகும் நம்மளுக்கு தான் அது உயிரிழப்பு ஆகும் ஹெல்மெட் போடணும் அதே மாதிரி தான் ஹெல்மெட் போடணும் பைக் ஓட்டும் போது கன்ஃபார்ம் கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும் அப்புறம் கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் போடணும் ஃபோன் பேசக்கூடாது எவ்வளோதான் அர்ஜெண்ட்டான காலாக இருந்தாலுமே காரை எங்கேயாவது ஓரமாக நிறுத்திவிட்டு தான் ஃபோன் பேசணும் பைக்கும் அப்படி தான் எங்கேயாவது ஓரமாக நிறுத்திவிட்டு தான் ஃபோன் பேசணும் அப்படி சும்மா நம்ம அசால்ட்டாக இருந்தோம்ன்னா நமக்கு தான் ஆக்ஸிடெண்ட் ஆகும் வண்டி ஓட்டுறதா இருந்தால் ட்ரிங்க் பண்ணக்கூடாது அது காராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படினா ஆக்ஸிடெண்ட் தான் ஆகும் அதனால தான் நம்ம இது பண்ணணும்